எஸ்கியூஸ்மி எங்கே போகறீங்க தஞ் நாங்களும் தஞ்சாவூர் தான் போகறோம் எந்த ட்ரெயினில் போகறீங்க நானும் அந்த ட்ரெயினுக்கு தான் போகணும் அதான் ட்ரெயின் லேட்டுன்னு சொல்லுறாங்க எவ்வளோ நேரம் ஆவுன்னு தெரிலிங்களே அப்படிங்களா கொஞ்சம் டைமுக்கு போனால் நல்லாருக்கும் எங்கே தஞ்சாவூருக்கு எதுக்கு போகறீங்க ஃபங்க்ஷனுங்களா இல்லை உங்கள் நேட்டிவ் ப்ளேஸ்ஸுங்களா நாங்கள் எங்கள் சொந்தக்கார பாப்பா ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடிச்சு அதுக்கு போகறோம் நாங்கள் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்படிங்களா சரி சரி அப்புறம் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு அப்படிங்களா குட்டி பாப்பாங்களா இந்த பாப்பாங்களா அப்படிங்களா சரி சரி எங்கள் வீட்டுக்காரர் ஒர்க் பண்றார் ஆ சார்ராக இருக்காங்க டீச்சராக இருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஃபங்க்ஷன்க்கு அப்புறம் லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்க இருந்தாலும் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னுக்கு போய் ஆகணும் இல்லையா ஆ அதனால் இப்போ சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு பசங்களையும் கொஞ்சம் சுற்றி காமிச்சமாரியும் இருக்கும் இந்த ஏரியாலாம் வந்ததில்லை

தஞ்சாவூர்லையா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் வீடு வந்து கூட்டு போய்விடுவாங்க அவங்க வந்துருவாங்க எங்கள் சொந்தக்காரவங்க வந்துருவாங்க ஆ அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன வேலை செய்யறீங்க ஆ அதான் தெரியல எத்தனை மணிக்கு வருன்னு சொன்னாங்க லேட்டுன்னு சொன்னாங்க ஒன்றும் புரியல அப்படிங்களா சரி சரி ஆ அதான் தெரியல எங்களுக்கும் தெரியல கு இப்போ ட்ரெயின் சீக்கிரம் வந்தால் கொஞ்சம் நல்லாருக்கும் பசங்களை வச்சிட்டு இங்கே நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லங்களா

ஆ வனிதா உங்கள் பேர் ஆ அப்படிங்களா இப்போ இப்போ சரி ட்ரெயின் வந்துவிட்டா நம்ம ஏறி உட்காந்துட்டா எதுவும் தெரிஞ்சிக்காது பசங்களை வச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் எதுவும் விற்கிறது வாங்கவும் முடியல நல்லாவும் இருக்காது இப்போ வெளியனா நல்லாருக்கும் ம் அப்புறம் திரும்பி எப்போ ரிட்டன் போவீங்க அப்படிங்களா நானும் போய்விடுவேன் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் கிளம்பிடுவேன் அவருக்கு ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா ஆ அதனால் வந்துருவேன் சரிப்பா ட்ரெயின் வரப்போறதாட்டுது சரி பாருங்கள் பசங்களாம் அடம் பண்ணுது ஆ சரி ஆ ஆ